ஹலோ வணக்கம் மேடம் ஏன் பேர் வினோத் இங்கே ஸ்டார்க்லருந்து பேசுகிறேன் ஆ மேடம் உங்களோட டூரிஸ்ட் ஆட் வந்து நான் பார்த்தேன் ஸோ நான் கம்மிங் சேட்டர்டே அண்ட் சண்டே இந்த வீக் எண்ட்டில வந்து ஏற்காடு ட்ரிப் ப்ளான் பண்ணிருக்கோம் ஃபேம்லியாக ஒரு பத்து மெம்பர்ஸு ஸோ எனக்கு டூரிஸ்ட் கெய்டாக எனக்கு வந்து பிக்கப் ப்ளஸ் வந்து ட்ராவலிங் கெய்டன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமா இல்லை ரெண்ட்டல் காரு தான் ஆ டென் மெம்பர்ஸ் மேடம் ஆமாம்ங்க ஆ தாராளமாக இருக்கும் மேடம் இல்லை இது ஒரே வண்டி தான் வேணும் ப்ளஸ் கொஞ்சம் லக்கேஜஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை டூரிஸ்ட்டரே பார்த்துர்லாம் மேடம் ஒரு அட்வான்ஸ் ஆ

புரியுது புரியுது சரிங்க மேடம் இப்போ இப்போ இந்த பேக்கேஜ் வந்து ஓகே மேடம் இப்போ இந்த பேக்கேஜ் வந்து அந்த டூ டேஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்டே கவர் ஆகுதுங்களா இப்போ மார்னிங் நம்ம எயிட்டோ க்ளாக் கிளம்புனா ஈவினிங் செவெனோ க்ளாக் அந்த மாதிரி டூ டேஸுமே கவர் ஆயிடும் சரிங்க மேடம் ஸோ கா கம்ப்ளீமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் டூரிஸ்ட்டில வரனால ப்ரேக் ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறீங்க சரிங்க மேடம் இது சரிங்க மேடம் இப்போ நான் பேக்கேஜ் டீட்டைல்ஸ் நான் வந்து உங்களுது பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் வந்து ப்ளான் பண்ணலாம் ஸோ இப்போ கெய்டோட இது பண்ணலாமா இல்லை வந்து நீங்கள் ட்ராவல் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஸோ அதில் நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் மறுபடியும் நான் காண்டக்ட் பண்ணுறேன் மேடம்